ஹலோ யார் பேசுகிறது ஆமாங்க

ரெண்டு நாளைக்கா யா எத்தனை பேர் வாரிங்க அஞ்சு பேருங்களா ரெண்டு நாள் டூரூன்னா பக்கம் ஏதனா கோவில் எல்லாம் பார்க்கலானு நினைக்கிறிங்களா இல்லை அந்த ரெண்டு ஊர் மட்டும்களாங்க ஸ்ரீரங்கம் கல்லணை மட்டுமா இல்லை பக்கம் ஏதனா பார்க்கலானு இருக்கிருங்களா டைம் இருந்தால் பார்க்கலாங்களா சரி பதினஞ்சாயிரருபா ஆகுங்க அமௌன்ட்டும் வாடகை

ஆ போயிருக்கிறோம் நாங்கள் ஃபைவ் இயர்ஸாக காரு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் மந்த்து மந்த்து டூர் போயிகிட்டே தான் இருக்கிறோம் டோல்கேட்டு இந்த மாதிரி இதெலாம் நாங்களே பார்த்துக்குவோம் டீசலு வழி செலவெலாம் நாங்கள் பார்த்துக்குவோங்கோ அந்த பதினஞ்சாயிரத்தில் ம் உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணும் டேட்டு சொல்லவே இல்லைங்கே என்றைக்கி எப்படின்னிட்டு

பதினஞ்சாம்தேதி காலையில் கிளம்புறிங்களா இல்லை நைட்டு அந்த மாதிரி கிளம்புறிங்களா நைட்லேங்ளா ம் சரி போகலாங் வரேங்க ம் ஆ ஓகே ஓகே ம்